ஹலோ ஆ நாங்கள் இங்கே சா ஆ இங்கே சாரமங்கலத்திலேருந்து பேசுகிறோங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும் விசாரித்ததுல உங்கள் நீ நீங்கள் வந்து நல்லா அடிப்பீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் எந்த மாதிரி டிசைன் இருக்குங்க என்ன மாதிரி பண்ணலாம் ஆ ஓகேங்க ஆ ஒகேங்க ஆ சரிங்க சார் கொஞ்சம் இங்கே நான் உடச்சமா ஒரு ரொம்ப நாளைக்கு தாங்கிற மாதிரி எது நல்லாயிருக்கோ அதை பெஸ்ட்டாகவே பண்ணி தாங்க

ஆ சரிங்க சரிங்க நீங்கள் வேணால் நாளைக்கு வந்து ஆ சாரமங்கலம் ஆ ஆமாங்க ஆ ஆ ஆ பார்த்துட்டு தான் விசாரித்தோம் நேற்று உங்களை தான் சொன்னாங்க நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட எந்த மாதிரி கலர்ஸுன்னு சொல்லி கொண்டு வந்திங்கன்னால் நாங்கள் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுவோம் ஆமாங்க சாரமங்கலம் சாராமங்கலம் வந்து கால் பண்ணுங்க நாங்கள் எங்கேன்னு சொல்லிடுறோம் ஆ கால் பண்ணுங்க ஆ கொண்டு வாங்க ஆ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க ஆ ஓகே ஓகேங்க ஆ சரி ஓகேங்க ஆ ஓ சொல்லுங்க ஆ கோ கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதுங்க ஆ மூணு மூணு மாடிங்க ஆ ஒவ்வொரு ஒவ்வொரு நாலு பக்கமும் ஒவ்வொரு கலர் மாதிரி அடிக்கணும் ஆ அந்த மாதிரி அடிக்கணும் நீ அந்த புக்கு கொ ஆ ஆ ஆ ஆ ஆமாங்க ஆ அது மாதிரி கோ ஆ அது மாதிரி கூட கொண்டு வாங்க பார்த்துட்டு எதுன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் ஆ ஓகேங்க ஆ சரி ஆ தேங்க் யூ ஆ தேங்க் யூ